பூச்சிக் கடியை குணப்படுத்த சில வழிமுறைகள் இப்போது கைக்குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள வந்து இப்போ எறும்பு கடிச்சிடுச்சின்னால் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம் பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து இப்போ எறும்பு கடிச்சிச்சின்னால் வந்து தேங்காய் எண்ணெய் அதை வந்துட்டு எறும்பு கடித்த இடத்துல வந்து நம்ம மெதுவாக மசாஜ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த வலியும் வந்து போகும் அதே போல் அந்த சிவப்பாக அந்த இடத்துல வந்து இருக்கிறதும் எறும்பு கடித்த இடத்துல இருக்கிறதும் வந்துட்டு குறையும் அப்படின்னு இங்கே வந்து சொல்லுவாங்க அதனால் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து தேங்காய் எண்ணெயை தான் வந்து எறும்பு கடித்த இடத்துல தடவுவாங்க இதே எறும்பு வந்து காதுக்குள்ளே போயிடுச்சின்னால் நிறையா பேர் பட்டுன்னு தண்ணி எடுத்து ஊற்று அதுமாதிரி சொல்வாங்க தண்ணியில் தண்ணி எடுத்து காதில் ஊற்று காதில் ஊற்றி கையைவுட்டு நோண்டினனா எறும்பு வெளில வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி செய்கிறது ரொம்பவும் தப்பு அப்படி காதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சின்னால் அதே தேங்காய் எண்ணெயை வந்து காதில் எறும்பு போன காதில் வந்து ஊற்றி மெதுவாக நம்ம கை நம்ம உள்ளங்கையால் தேய்ச்சோம்னா எறும்பு மட்டும் அந்த தேங்காய் எண்ணெயோடு இருக்க முடியாமல் வெளியில் வந்துடும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது காதுக்குள்ளே போன எறும்போடு பிரச்சனை கிடையாது நம்ம காதும் வந்து எந்த பிராப்ளமும் ஆகாமல் இருக்கும் அடுத்து தேனீ இல்லைன்னா குளவி அதலாம் கடிச்சிடுச்சின்னால் வந்துட்டு பொதுவாக அது வந்து கொ சும்மாலாம் வந்து கொட்டாது யாராவது தேனீயோடு கூட்டை உடைக்க போனாலோ இல்லைன்னா குளவியோடு கூட்டை உடைச்சாலோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்து அதுங்க வந்து தாக்க வரும் அதுவும் யார் கடித்தாங்களோ யார் அந்த பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து கடிக்க வரும் அந்தமாதிரி கடிக்க வர்றப்ப அந்த கொடுக்கை வந்து முதல்ல அப்புறப்படுத்தணும் அது தான் முக்கியமான வேலை அப்படி அப்புறப்படுத்தணும்னால் அந்த தேனீ கொட்டின இல்லைன்னா குளவி கொட்டின கொடுக்கை வந்து அப்புறப்படுத்தணும்னால் வெங்காயத்தை வந்து ரெண்டாக வெட்டி அந்த கொடுக்கு இருக்கிற இடத்துல வந்து தேய்க்கணும் அப்படி தேய்ச்சா அந்த கொட் கொடுக் கொடுக்குப் பட்ட இடம் வந்துட்டு கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல கொருக் கொடுக்குப் பட்ட இடம் வந்து சரியாகணும்னா கொடுக்கு எதுவும் அங்கே மிச்சம் இருந்தால் அதை முதல்ல எடுக்கணும் அதை எடுத்துட்டு தான் வெங்காயத்தை வந்து ரெண்டாக வெட்டித் தேய்க்கணும் அப்படின்னு சொல்வாங்க இன்னொன்று என்ன சொல்வாங்கன்னால் இந்த மண்ணெண்ணை மண்ணெண்ணை வந்து வீட்டில் இருக்கற மண்ணெண்ணை வந்து இருந்துச்சுனால் அதை எடுத்து தடவை சொல்வாங்க அந்த வலி இருக்கிற இடத்துல அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து வீட்டில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா நாமக்கட்டி நாமக்கட்டியில் வந்துட்டு தண்ணியில் கரைத்து அதை வந்து தேய்ச்சிக்க சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக வீட்டில் வந்து ஃபஸ்ட் எய்ட் செய்யக்கூடியதுக்கான பொருட்கள் இது வந்து எல்லா வீட்டிலையுமே இருக்கும் அப்படி சொல்வாங்க அது வந்து எடுத்து செய்ய சொல்வாங்க இன்னொன்று வந்து கருவண்டு இந்த கருவண்டெல்லாம் வந்து கடிச்சிச்சு அப்பிடின்னா இது வந்து மோஸ்ட்லி எறும்பு மாதிரி தான் எறும்பு மாதிரி தான் வலிக்கும் இருந்தாலும் இதை வந்து தென்னைமர வண்டு அப்படி பெரிய வண்டு அந்தமாதிரி வண்டுகள் வந்து கடித்தா அது கொஞ்சம் விறுவிறுப்போடு கடிக்கும் அதனால் அது வந்து ரொம்ப கொஞ்சம் வலிக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்தப் பப்பாளி இலைய வந்து பிழிஞ்சு அந்த அந்தத் தண்ணியை வந்து அந்த கடிப்பட்ட இடத்துல வந்து தடவினா அந்த சாற்ற வந்து தடவினா அங்கே இருக்கிற வ அங்கே இருக்கிற வீக்கம் வந்து கொறையும் அப்டின்னு சொல்வாங்க அப்படி அந்த பப்பாளி இலை சாறு வந்து ஃபஸ்ட்டு தடவை தடவுகிறப்ப காய்ஞ்சி போச்சு அப்படின்னா அது திருப்பி திருப்பி தடவிட்டே இருக்கணும் ஒரு மூணு நாளைக்காவது அந்த வீக்கத்தில் வந்து தடவிகிட்டே இருக்கணும் அப்படி தடவினா தான் வந்துட்டு அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படி இல்லைன்னா குப்பைமேனி இலைனு ஒரு இலை இருக்குது அதோடய சாற்றையோ இல்லை அந்த இலையோட அரைத்த அந்த பேஸ்ட்டையோ வந்து நம்ம தடவினோம்னா அதுவும் வந்து அந்த வீக்கத்தை குறையுற குறைக்கிறதுக்கு வந்து உதவி செய்யக் கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து பூரான் பூரான் வந்து பெரும்பாலும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் தான் வந்து நிறையா அண்டிக் கிடக்கும் அப்போது வந்து மக்கள் வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கறப்ப இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த பாத்ரூம்லலாம் வந்துட்டு சரியாக சுத்தமாக வச்சிருக்காமல் இருக்கிறப்ப வந்து அந்த பூரான் வந்து அந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படி அந்த இடத்துல இருக்கிற பூரானை வந்து கடிச்சிச்சினால் அது பெரிய தடிப்பை உண்டாக்கும் அப்படி இருக்கக்கூடிய தடிப்பை வந்து எப்படி நம்ம குறைக்கலான்னா மண்ணெண்ணயை வந்து அந்த இடத்துல தடவலாம் மண்ணெண்ணயை வந்து அந்த இடத்துல த தடிப்பு இருக்க இடத்துல தடவி மசாஜ் செஞ்சோன்னால் அந்தத் தடிப்பு வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பனை வெல்லம் வந்து நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கணும் அந்த டைமில் அது கடித்த டைமில் வந்து பனைவெல்லம் வந்து உ உணவில் நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோம்னால் அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கிழங்கு மஞ்சள் குப்பைமேனி இலை இல்லைன்னா கல்லுப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைத்து அதை வந்து நம்ம சருமத்தில் வந்து பூசிக்கலாம் அதுவும் வந்து இந்தமாதிரி தடிப்புகளுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும்